சமூகத்தில் குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சுற்றுப் சுற்றுப்புறத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் தான் ஒவ்வொரு மனிதனையும் தனி மனிதனையும் வந்து சீருக சீரழிக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது அதில் வந்து முதல் குற்றம் எல்லாமே குழந்தையில குழந்தைகளா இருக்கிறப்ப இருந்தே நம்ம சுற்றி இருக்கிற கூடிய தீமைகள் மட்டுமே அதிகமாக வந்து எல்லாத்தையும் வந்து பற்றிக்குது அதில் இருந்து அதிகமாக எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொன்னால் எது நல்லது அப்படிங்கிறத சின்ன குழந்தையிலிருந்து குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நம்ம அதிகமாக வந்து ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து விலகி எது தீமையாக இருக்குதோ அதைதான் நம்ம வந்து நோக்கி அதிகமாக போயிட்ருக்கிறோம் அது வந்து சுற்றுச்சூழல்லிருந்து மக்கள் வாழ்க்கைத் தரத்தையும் ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது முதல் குடிப்பழக்கம் தீய பழக்கவழக்கங்கள் மதுபோதை தவறான வழிமுறைக்கு எல்லாத்தையுமே இழுத்துச் செல்லுது இந்த சமூகத்தை வந்து பாதுகாக்கணும்னு சொன்னால் குழந்தைகள முதல்ல நல்ல பழக்க வழக்கத்துக்கு ஆளாக்கி தவறான நெறிமுறைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டிய சமூக சூழல்ல நம்ம இருக்கிறோம்